இந்த உலகத்தோடய முதல் மொழி மூத்த மொழின்னா அது நம்ம தமிழ்மொழி தான் இல்லையா அது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் வந்த மொழி அப்படின்னா அது தமிழ்மொழியை தான் சொல்லுவோம் ஐயாயிரம் வருடம் பழமையான மொழி நம்மளோடய தமிழ்மொழி அது வந்து எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் தோன்றியது அப்படின்னா அகத்திய மலைன்னு சொல்லுவாங்க அகத்தியரால் தமிழ் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்றம் நிறைய நிறைய நூல்கள் இருக்குது நம்மளோடய தமிழில் வந்து எல்லாம் இருக்குது திருக்குறள்லேருந்து பத்து பாட்டு நம்ம நம்ம வாழ்கைக்கு தேவையான எல்லா ஒழுக்கங்கள் அறநெறிகள் எல்லாம் நம்மளோடய தமிழ்மொழியில் இருக்குது சிறந்த நூல்கள்னா எல் வந்த எல்லாம் நூலும் சிறந்த நூல்கள் தான் சொல்லுவாங்க நிறைய கவிஞர்கள் நிறைய ஆசிரியர்கள் எவ்வளோவோ கலைஞர்கள்லாம் தமிழ்மொழி மூலமாக உருவாகி இருக்காங்க நிறையா பாடல்லாம் பாடுறவங்க வந்துருக்காங்க நிறைய கவிதை எழுதுகிறாங்க இவங்க எல்லாரும் வந்துருக்காங்க இல்லையா நம்ம சின்ன வயதில் படிச்சதுல்லாம் ஐம்பெரும் காப்பியங்கள் தொல்காப்பியம் வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் எல்லாம் ஒரு சிறந்த நூல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இளங்கோவடிகள் எழுதினதுல சிறந்த நூல்னா அது வந்து சிலப்பதிகாரமாக தான் இருக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி சிலப்பதிகாரம் எவ்வளவோ கருத்துகள் இருக்குது ஒரு ஒரு நூல்லேயும் அவ்வளோ கருத்து வச்சுருக்காங்க திருக்குறள் திருக்குறள் தான் வேல்ட்ஸ் பெஸ்ட் நூல் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோவோ எல்லாம் இருக்குது இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் அந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி நடந்துக்கணும் மத்தவங்கிட்ட எப்படி பேசணும் எப்படி அன்பு காட்டணும் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ண கூடாது எது நம்மளுக்கு நல்லது நல்லது இல்லை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு மொழினா அது வந்து தமிழ்மொழி அது நிறையவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போது வந்து தமிழ்மொழியில் நிறைய கவிஞர்கள் வந்துருக்காங்க ஜெயமோகன் இருக்காங்க கண்ணதாசன் பாரதியார் பாரதிதாசன் எவ்வளவோ பேர் இளங்கோவடிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நிறைய நிறைய எவால்வ் ஆகிட்டே தான் இருக்காங்க நம்மளோடய தமிழ்மொழியை தமிழ்மொழிக்கு அழிவு கிடையாது நான் கவனித்த மாற்றங்கள்னா இப்போ வரைக்கும் யாரும் தமிழை கீழே ரொம்ப எளக்காரமாக நினச்சி பேசுனது கிடையாது ரொம்ப